என்னோடய பேர் சசிகுமார் எனக்கு என்னோடய வயது வந்து பத்தொன்பது வயது ஆகுது காலேஜு படிச்சிகிட்டுருக்கேன் காலேஜு என்ன படிக்கிறேன்னா இன்ஜினியரிங் காலேஜு தான் படிச்சிகிட்டுருக்கேன் இன்ஜினியரிங் தான் படிச்சிகிட்டுருக்கேன் அது இன்ஜினியர்ல பிஇசிஇ படிச்சிகிட்டுருக்கேன் காலேஜு தேர்ட் இயரு தேர்ட் இயரு எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பையன் அப்பா அம்மா இருக்காங்க அப்பா வந்து அப்பாவுக்கு ஒரு ஏஜு ஒரு ஐம்பது இருக்கும் அவரு கூலி வேலைக்குதான் போயிட்டுருக்கார் எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும்னா எங்கள் அம்மா வீட்டில்தான் இருக்காங்க வீட்டில் சமையல் இதை பார்த்துட்டு வீட்டில்தான் இருக்காங்க ஸோ சமையலெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்கள் நல்லா இருக்கும் என்ன ரொம்ப செல்லங்கொடுத்து வளர்ப்பு வளர்ப்பாங்க என்னோடய காலேஜில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா ஜாலியாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து சுற்றும்போது எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அந்த ஃப்ரெண்ட்டு வந்து எப்போ பார்த்தாலும் என் கூடதான் இருப்பான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஏ கூடவேதான் இருப்பான் ஒரு பிராப்ளம்னாலும் வந்து என் கூடதான் இருப்பான் ஜாலியாக இருக்கும் எதுவும் எதிர்பார்க்காம வருவான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க காலேஜு கிளாஸ்ல இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு ஃபிரெண்ட்ஸலாம் ஸ்பெசல் தான் இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி சொல்லணும்னா அவன் வந்து நல்லா படிப்பான் நல்லா கேமிங் மொபைல்ல அவன் கேம்லாம் நல்லா விளையாடுவான் நிறையா இது அவன் படிச்சதெல்லாம் எனக்கு சொல்லி தருவான் என்னையும் படிக்க வைக்க இது பண்ணுவான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் காலேஜில் அதுக்கப்புறம் பிடி பீரியட்லாம் போய் கிரிக்கெட்டு விளையாடுவோம் வாலிபாலு கபடியெல்லாம் விளையாடுவோம் ஜாலியாக சேர்ந்து விளையாடுவோம் ஒரு நாலஞ்சு பேர் எப்பயுமே நாங்கள் ஒன்றாதான் இருப்போம் வந்துட்டு எங்கள் ஊரில் ஒரு ஃபிரெண்ட்ஸை சொல்லணும்னா நிறையா பேர் இருக்காங்க தினமும் ஒரு அவங்களும் காலேஜு ஸ்கூல் தான் போயிகிட்டுருக்காங்க வாரத்துக்கு ஒரு நாள் லீவு வரும் அந்த லீவு ஞாயித்துக்கிழமைனா எல்லாம் ஒன்று சேர்ந்து கிரிக்கெட்டு விளையாடுவோம் தோன்றுற விளையாட்டு விளையாடுவோம் அப்பப்போ கிரிக்கெட்டு விளையாடுவோம் அப்பப்போ வாலிபால் விளையாடுவோம் பெட் மேட்ச் கூட வச்சு விளையாடுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அடுத்து ஊர்லயும் அதே மாதிரி காலேஜில் கூட ஒரு ரெண்டு மூணு பேரு எங்கூடயே எப்பயுமே இருக்கிற மாதிரி ஊர்லயும் பசங்கள் அப்படிதான் இருப்பாங்க எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஜாலியாக போய்ட்டு இப்போ வெளியே போகணுன்னா கூட அவங்க கூட போய்ட்டு அவங்க வெளியே போய்ட்டு அவங்க கூடயே வந்துடுவேன் எங்கே போனாலும் விட்டுட்டு போகமாட்டாங்க சாப்பாடுலாம் கூட ஒன்னு ஒன்றாதான் போய் சாப்பிடுவோம் பேக்கரியில பேக்கரி சாப்பாடு ஹோட்டலு எங்கேயாவது எங்கேனாலும் போய் ஒன்றாதான் போய் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்